ஹலோ நான் கல்லணை டேம்க்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் போகனும் கேப் எவ்வளோ காசு ஆகும் நாளைக்குங்க ஆ எவ்வளோனாலும் பே பண்ணுறேன் நான் காரைக்குடிலேந்து பேசுகிறேன் ஆ ஒகே சார் நாளைக்கு எத்தனை மணிக்கு சார் டெ டென் ஓ கிளாக் ஆ தங்கி யூ சார்